என்னை பற்றி சொல்லணுன்னா எனக்கு பிடிச்ச கலர் ப்ளாக்கு எனக்கு வந்து சமைக்கத் தெரியும் கோலம் போட தெரியும் அப்புறம் வீட்டில் உள்ள ஒரு சின்ன சின்ன வேலையெலாம் செய்வேன் காலையில் வந்து சிக்ஸ் தேட்டிக்கு எழுந்திரிப்பேன் சிக்ஸ் தேட்டிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் ஸ்கூல்க்கு கிளம்புறதினால காலைல ஏன்சோடனே ஒரு அரை மணிநேரம் படிப்போம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் அம்மா டிஃபன் செஞ்சு வச்சுருவாங்க சாப்ட்டுவிட்டு ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து ப்ரேயர் காலைல நடக்கும் ப்ரேயர் நடந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ப்ரீயடு வரும் அங்கே வந்து மிஸ் சொல்வது எல்லாம் பாடமெலாம் நடத்துவாங்க அதெலாம் கவனிக்கணும் அப்புறமேட்டுக்கு ஏதாச்சும் ஹோம்ஒர்க் சொல்லுவாங்க அதையும் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த எட்டு ப்ரீடில் ஒரு ப்ரீட் வந்து பீடி பீரியட் ட்ராயிங் பீரியட் இது மாதிரிலாம் இருக்கும் இந்த பீடி ப்ரீடில் வந்து நாங்கள் நிறைய கேம்ஸெலாம் விளாடுவோம் எனக் கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து கேம்ஸ் கொக்கோ கபடி ஹாக்கி டென்னிஸ் வாலிபாலு ஃபுட்பாலு இதெலாம் நாங்கள் விளையாடுவோம் அதுக்கப்புறம் ட்ராயிங் வரையறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங் ப்ரீட் அப்போ மிஸ்ஸு போர்டில் வரஞ்சு போடுவாங்க இல்லை இந்த டாப்பிக் கொடுப்பாங்க அதை வச்சு நாங்கள் நிறைய வரைவோம் வரஞ்சு மிஸ்கிட்ட காமிப்போன்னா மிஸ் நல்லார்க்குன்பாங்க அங்கே ட்ராயிங்கில் வந்து நிறைய காம்பெடிஷன்க்கெலாம் போய் ஜெயிச்சுருக்கேன் அதுக்கு வந்து எனக்கு சர்டிஃபிகேட்டெலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து இப்போ காமராஜர் பிறந்தநாள் பாரதி பிறந்தநாள்கெல்லாம் ஸ்பீச் பேச சொல்லுவாங்க அதிலையும் நிறைய பேசி இதெலாம் அதிலையும் நிறைய பேசி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வைச்சுருக்கேன் அப்புறமேட்டுக்கு சாய் ஈவ்னிங் வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே ஃப ஃபேஸ் வாஷெலாம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஸ்னாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் போய் விளையாடுவோம் அப்புறமேட்டுக்கு அம்மாவோடு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு விளையாண்டுவிட்டு வந்து திருப்பி ஃபேஸ் வாஷெலாம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து தோட்டத்துக்கு போவோம் தோட்டத்துக்கு போய் அங்கே போய் தண்ணி தண்ணி பாய்ச்சுவோம் தோட்டத்துக்கு தண்ணி பாச்சிட்டு அங்கே பூ இருந்ததுன்னால் பூவெலாம் எடுத்துகிட்டு வருவோம் நான் தினமும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு செடியாக போய் நட்டு வைப்பேன் இங்கே எங்கள் ஊரில் ஒரு சந்தை போடுவாங்க அந்த சந்தையில் செடிங்கெல்லாம் நிறைய விற்பாங்க வாரத்துக்கு ஒரு தடவை போய் அந்த செடியெலாம் வாங்கி எங்கள் தோட்டத்தில் வச்சு நாங்கள் பெரிய கார்டனாக வச்சுருக்கோம் எங்கள் தோட்டத்தில் போய் தினமும் தண்ணி ஊற்றிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உக்கார்ந்துட்டு அங்கே பசங்களெலாம் இருப்பாங்க அவங்களோடெலாம் விளாண்டுகிட்டு ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு நாங்கள் வரப்போ அம்மா டின்னர் செஞ்சு வச்சிர்பாங்க சா அப்புறமேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுட்டு திருப்பி படுத்துடுவோம் அதே ரொடேடிங் தான்